ஹலோ செல்வம் ஹோட்டலுங்களா எங்களுக்கு ஆர்டர் குடுக்கணும் அதுக்கு தான் சார் உங்களை கூப்பிட்டேன் ஆமாங்க நான்வெஜ்ஜி தானுங்க எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு வேணுங்க ஆமாங்க இருக் சரிங்க எங்களுக்கு சரி சொல்லட்டுங்களா ஒரு பிரியாணி வந்து ஒரு கப்பு வேணுங்க சாப்பாடு வெள்ளை சாப்பாடு மட்டன் அப்பறோம் ரசம் தயிர்

ஒரு ஐநூறு பேருக்கு வேணுங்க

ஆமாங்க சரிங்க மொத்தம் எவ்வளோ வருங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல் வருதுங்களா ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ண முடியுங்களா பண்ணிக்கலாங்களா சரிங்க நாங்கள் வந்து இங்கே டிஎன் பாளையம் பக்கத்தில் வாலிபுத்தூர்ங்க

ஆ வந்துருக்குறேங்க நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆ நல்லாயிருக்குங்க ஆமாங்க

சரிங்க சரிங்க மறுபடி உங்களுக்கு திரும்ப ஏதாவது அதிகமாக தேவைப்பட்டுச்சினாலும் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுக்குறங்க அப்புறம் ரெண்டாவது வந்துங்க உங்களுக்கு அந்த அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறீங்களா உங்களுக்கு ஜிபே பண்ணணுமா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க சரிங்க

சரிங்க சரிங்க எங்களுக்கு நம்ப கேட்ட அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுங்க எங்களுக்கு அதே போதும் ரொம்ப நன்றிங்க சரிங்களா